நாங்கள் சென்ற மாதம் திருவண்ணாமலை சென்றோம் நானும் என்னுடைய குடும்பத்தில் அனைவரும் சென்றோம் திருவண்ணாமலையில் கோவிலுக்கு போய்விட்டு திரும்ப வரும் போது திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வரலாம்னு போனோம் அங்கே சுற்றிவர பதினாறு கிலோமீட்டர் தூரம் உள்ளது மலையை சுற்றிலும் ரம்மியமான சூழ்நிலை நடப்பதற்கு ஏதுவான பாதை மேலே மலைக்கு மேலே ஏர்றதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது மேலேலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மூலிகை செடிகள் மேலே போக போக அந்த வாசனை நமக்கு அமைதியான சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருக்கலாம் போல ஒரு நினைவு ம அமைதியான அமைதியான சூழ்நிலையில் நாம் உட்காந்திருக்கும் போது நமக்கு மனதில் மிகவும் அமைதியாக வேறே எதையுமே யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு எந்த நினைவுமே இல்லாத மற்றத எதையுமே யோசிக்காது அந்த இயற்கையை மட்டுமே ரசிக்கிறதுக்கு நமக்கு நிறையா இடம் இருக்குது மலையேரும் போது நமக்கு சுற்றி விலங்குகள் சின்ன சின்ன பறவைகள் அதெல்லாமே அவ்வளோ அழக அழகான பார்க்கறத்துக்கு இருந்துச்சு மலைக்கு மேல் ஏறும் போது அவ்வளோ அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்குது ஒவ்வொரு இடமும் பார்க்கும் போதெல்லாம் சுற்றியும் சின்ன சின்ன கோவில்கள் இருந்ததுனால் நாங்கள் அவ்வளோ அமைதியாக பார்த்துட்டு நாங்கள் போன பயணம் எங்களுக்கு அவ்வளோ வெற்றிகரமா இருந்துச்சு எல்லாருமே நானும் என்னோடய குடும்பத்தினர் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக போய்விட்டு வந்தோம்